விவசாயம் அப்டின்னாலே ஒரு பிரச்சனையை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற ஒரு எதிர்கொள்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் வேணும் ஈவன் இப்போது வரைக்கும் அவங்க விவசாயிகளாக இருந்த நானும் ஒரு விவசாய வீட்லேருந்து வந்த ஒரு பொண்ணுதான் ஏன்னா என்னோட தாத்தா அப்பா அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கனா மழை வராதது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவங்க அந்த பருவ நிலையில் அந்த இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஈவெனா அந்த காலநிலையில் இந்த பயிர் போட்டால் இந்த வெள்ளாமை கிடைக்கும் இந்த விளைச்சல் கிடைக்கும்னு சொல்லித்தான் ஒரு பயிர் போடுவாங்க ஆனால் மழை இல்லாத காரணத்தினால் என்ன நடக்கும்னா மழையே வராது அந்த பயிர் போட்டும் அது மழை வராமல் காய்ஞ்சி போய் அது வேஸ்ட் அவ்ளவுதான் அப்படியே போய்டும் அதே மாதிரி அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது காசு போதிய நேரத்தில் வந்துட்டு காசு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அப்புறம் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் வந்துட்டு பெரிய இதுவாக இருக்குதுங்க அந்த காலத்திலலாம் எங்கள் தாத்தா ரெண்டு ஒழவு மாடு பிடிச்சி உழுதுதான் நான் பார்த்துருக்கேன் இப்போதுலாம் என்ன வந்துடுச்சினா தொழில்நுட்பம் ட்ராக்டர் அப்டிங்கிற ஒன்று வந்துடுச்சு அது வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன ஆகிடிச்சி எப்போது பார் ஒரு மணி நேரத்துக்கு தௌஸண்ட் ஆயரரூபா அந்த மாதிரி வந்துடுச்சி ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரரூபான்றப்போ எல்லாருனாலேயும் அந்த ஆயிரரூபா கொடுத்து உழுவ முடியாதுல அதனால என்ன பண்ணுவாங்கன்னா

பணம் பணம் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கெல்லாம் விவசாயம் பண்ணாமல்லாம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்தமாதிரி சின்ன சின்ன இவங்களுக்கல்லாம் ஒரு வந்து ஒரு அவேர்னஸ் எப்படி சொல்கிறது ஒரு ஊக்குவிக்கும் இப்போது வர ஜெனெரேஷனுக்கலாம் யாருக்கும் விவசாயம் அப்டிங்கிறது கிடையாது விவசாயம் அப்டிங்கிறது எவ்வளோ முக்கியன்னு சொல்லிட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் யாரும் விவசாயம் தான் நமக்கு சோறு போடுங்கிறதை யாராக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் எதுனா ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும் ஒரு வாய் அந்த சோறு அந்த சாப்பாட்டுக்காகத்தானே அவ்வளோ பெரிய கம்பெனியில் போய் வேலை பார்க்குறோம் அதனால விவசாயத்தோட முக்கியத்துவமும் முன்னுரிமையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு விவசாயத்தை போற்றும் விதமாக அதுக்குப்புறம் நம்ம மழை இல்லை மழை இல்லை இல்லை இல்லைனு சொல்லிட்ருக்கோம் நம்ம மழை வேணும் அப்படின்னா ஒரு மரங்களை ஃபஸ்ட்டு அழிக்காமல் இருக்கணும் இருக்கிற மரத்தை ஃபுல்லாக அழிச்சிடுறோம் வீட்டை சுற்றி நம்ம வீடு ஜன்னல் கதவு அது இதுன்னு போட்டு எவ்வளோ சுத்தமாக வெச்சுட்டு எவ்வளோ இதாக வைச்சிருக்கோம் ஒரு கதவு செய்யணும்னா ஒரு மரத்தை அழிச்சிடுறோம் அதெல்லாம் பண்ணணும் தான் அதுக்காக வீட்டை சுற்றி அட்லீஸ்ட் ஒருத்தரால் ஒரு மரமாவது நட முடியும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு மரம் எவ்வளோ நல்ல அந்த ஒரு மரத்தினால எவ்வளோ பயன் இருக்குது தெரியணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரம் நட்டாலும் இந்த நாட்டில் மிக பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தலாம்